முன்னெயெல்லாம் எல்லாமே குடிசை வீடாக இருந்துச்சு இப்போ எல்லாமே மாடி வீடாக மாறிடிச்சு ஊரு ஊருக்கு ரெண்டு ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் இப்போ ஊருக்கு ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு பஸ்லாம் எப்போயாவது தான் வரும் இப்போ அடிக்கடி பஸ் இருக்குது ஒரு ஊருக்கு ஒரு போலிஸ் ஸ்டேஷன் வந்துடுச்சு ஏன் அப்போலாம் தெருவுக்கு ஒரு டிவி தான் இருக்கும் இப்போ வந்து வீட்டுக்கு வீடு டிவி வந்துடுச்சு முன்னெயெல்லாம் அம்மிக்கல்லில் தான் அரைப்பாங்க அம்மி கிரைண் இப்போ வந்து கிரைண்டர் வந்துடுச்சி மிக்சி வந்துடுச்சு அப்போலாம் டெலிஃபோன் தான் இருக்கும் இப்போ வந்து மொபைல் வந்துடுச்சு அப்புறம் விவசாயத்தில் வந்து டிராக்டர் வந்துடுச்சு அறுவடைக்கு எந்திரம் வந்துடுச்சு நெல் அறுவடை செய்கிறதுக்கும் மிஷின் வந்துடுச்சு அப்புறம் முன்னெலாம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கே எப்போயாவது தான் ஒரு கப்பல் இருக்கும் இல்லைனா எப்போயாவது ஒரு ஃபிளைட் இருக்கும் இப்போ வந்து அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரலாம் அப்பறம் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ பாம்பு கடிச்சுடிச்சின்னா அவ ஹாஸ் ஹாஸ் அப்போலாம் ஹாஸ்பிட்டல் இல்லாததுனால் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் நிறைய மெஷின்ஸ்லாம் வந்ததால் இப்போ எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தலாம் இப்போ கூட கொரோனானு ஒரு ஒரு வியாதி வந்துச்சு அதுக்கு உடனே மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது இதுபோல் உலகத்தில் வந்து நிறைய மாறிடிச்சு நெகட்டிவும் சொல்லெலாம் பாசிட்டிவும் சொல்லெலாம் இப்போ நம்ம வந்து வீட்டில் முன்னெல்லாம் வீட்லே சமைச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே சாப்பாடு வந்துடும்